நம் முக்கிய கலை வந்து வடிவமைத்தலுங்கிறது நம்மளுடைய மா பானை இது சமைச்சு சாப்புடுறது அடுத்து வந்து அடுப்பு அடுப்பு வெச்சு விறகுல விறகு வெச்சு அடுப்பில் சமைச்சி சாப்பிடுறது நம்மளுடைய முக்கிய கலையாக நம்ம இன்னும் நம்ம வந்து அதில் விறகு வெச்சு சமைச்சி சாப்புடுறது நம்மளோடய உடலுக்கும் நல்லது வந்து செலவும் மிச்சமாகும் அடுத்து வந்து நம்ம வந்து க கேழ்வரகு கம்பு சோளம் இவற்றையெல்லாம் நம்ம வந்து ப பக்குவமாக எடுத்து மாவு மாவு பண்டங்களாக்கி அவற்றை வந்து அடைகள் செய்து தோசை ஊற்றி சாப்புடறதுலாம் நம்ம உடம்புக்கும் நல்லது மற்றும் வந்து நம்முடைய வீட்டில் வளர்க்கும் ஆடு மாடு ளுடை ஆட்டுப்பால் மாட்டுப்பால் இவற்றையெல்லாம் நா குழந்தைகளுக்கு அருந்த கொடுப்பார்கள் அதுவும் நமக்கு நல்ல வ நல்ல ஒரு பண்பாகும் உடம்புக்கு சத்தாகும் அடுத்து வந்து நம்மளுடைய ஒவ்வொருடைய தானியங்களையும் நம்ம வந்து ஒவ்வொரு நேரம் வச்சு சாப்பிட்டுட்ருக்கவும் நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தி கிடைக்கும் அப்புறம் கேவுரு கூழ் கம்மங்கூழ் இவற்றையெல்லாம் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு வந்தாங்க அதே நம்ம சாப்பிட்டுட்டு வருகிறோம் அடுத்து வந்து என்னான்னால் நம்மளுடைய பானையில் வந்து தம்ம தண்ணி வெச்சு குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுமாரிப் பானையில் வந்து கூழை காய்ச்சி மோர் கழக்கி கொடுப்பாங்க நம்மளோட முன்னோர்கள் அதுபோல நம்மள இப்போ இப்போ அதன்படி வழி வருகின்றோம் நமக்கு உடம்புக்கும் சத்தாக இருக்கும் நமக்கு ஒய்யே நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் பானையை மட்டும் பராமரித்து உடம்ப பாதுகாக்கிறது பானை ல சமைச்சி சாப்புடுறது ரொம்ப நல்லதாகும் ஆனால் இன்றைக்கி நம்மளோட உடம்ப பாதுகாப்பாக வைத்து கொள்ளுகிற கொள்ளுவ கொள்ளலாம் கலை வடிவமைப்ப பானை மூலியமாகவே நம்மளோடய உடம்பே பராமரிக்கலாம்